எல்லாருமே வந்து ஸ்கூல் முடிச்துட்டு வந்து காலேஜ் போகணும் அதுக்கப்றம் அவங்களோட வீட்டில் வந்து குடும்ப தொழிலை வந்து பார்த்துக்கணும் அப்படி தான் வந்து நினைப்பாங்க ஏன்னா சடனாக ஒருத்தங்க ஸ்கூல் முடித்துட்டு அடுத்து போகிறப்ப அவங்களோட காலேஜை முடித்துட்டு தனக்குன்னு ஒரு இடம் வேணும் தனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும் ஸோ அதுக்காக நிறைய பேர் வந்து உயர் கல்வி ஸ்கூலில் முடித்துட்டு உயர்கல்வி படித்துட்டு அதுக்கப்றம் ஒரு தொழில் பார்க்க போய்விடுவாங்க அப்படி இல்லைன்னா தானே ஒரு வேலை வச்சு அவங்களே வந்து பிஸினஸ் பண்ணி அவங்களோட பிஸினஸ்ஸை எப்படி பெரிசாக்கலாம் நம்ம எப்படி வளரலாம் அப்டிங்கறதை வந்து பார்ப்பாங்க